அண்ணா இது டான்ஸ் கிளாஸுங்களா நான் சிறுமுகைலருந்து கால் பண்ணுறேன் கபிலன் எனக்கு ஃப்லோக் டான்ஸ் கற்றுக்கணும் நான் கிளா கிளாஸுக்கு என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்க தான் கால் பண்ணேன் நான் ஆ நான் காலேஜ் ஸ்டூடண்ட் தாங்கணா நான் ஜஸ்ட் ஓகே ஓகே ஆ ஓகேங்க அண்ணா ஓகேங்க அண்ணா டைமிங் கொஞ்சம் சொல்லுறீங்களா ஆ ஓகேங்க அண்ணா அப்போன்னா ஓகே கரெக்டாக இருக்கும் காலேஜ் வந்துவிட்டு வரக்கு ஓகேங்க அண்ணா ஆ ஓகே இப்போ நான் வந்து கொஞ்சம் பிகினரில் இருக்கேன் பிகினர் செக்ஷனில் இருக்கேன் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆ ஓகே ஓகேங்க அண்ணா ஆ ஓகேங்கணா சரிங்க எப்போ எப்போ வரதுங்க அண்ணா இங்கே ஏதாச்சு டீட்டெயில்ஸ் கொண்டு வரணும்ங்களா அப்பாயின்மெண்ட்டுக்கு கேட்டா ஓகே ஓகே அப்படியே ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா சரி ஓகேங்க அண்ணா ஆ ஓகேங்கணா நான் வெட்னெஸ்டே வரேங்கணா ஆ ஈவினிங்கே வந்துடுறேன் சரி ஓகே தேங்க்ஸுங்க அண்ணா